எங்க மாநிலத்தில் கலாச்சார அடையாளத்தில் தமிழ் மொழி நிறையா பங்கு வகிக்கிதுன்னு சொல்லிகிட்டு போகலாம் ஃபார் எக்ஸ்சாம்புள் தமிழ் மொழி வந்து ஒரு மூத்த மொழி முதன்மையான மொழி பழைய மொழி யார்னாலையும் எளிதில் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் எழுத முடியும் படிக்க முடியும் அவ்வளோ இயல்பான மொழி வந்து தமிழ் மொழி யார் வேணுணாலும் பிற மொழி மக்கள்கள் வேற நாட்டு மக்கள்கள் யாராக இருந்தாலும் வந்து தமிழ் மொழியை வந்து எளிதில் ம் பேச முடியும் எழுத முடியும் அதுவே ஒரு முக்கியமான பங்காகதான் நான் கருதுகிறேன் ஏன்னா மற்ற மொழிகளை பார்த்துட்டா நம்மள எப்படியும் நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கு குறைந்தபட்சம் நிறையா நாட்கள் தேவைப்படும் ஆனால் தமிழ் மொழி அப்படி கிடையாது ஈஸியாக கற்றுக்க முடியும் அதுவே ஒரு முக்கியமான பங்குதான் வேற என்னென்னலான்னா தமிழ் வந்து எழுத்தாலையும் பேசறதனாலையும் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிது எளிதில் கற்றுக்க முடியும் சொல்லிக்கொடுக்கவும் முடியும் அதில்லாமல் கலைகள் க கல்வி இலக்கியம் புராணங்கள் இதிகாசங்கள் இப்படின்னு பார்த்தா தமிழ் மொழியில நிறையா இருக்குது அதுவே வந்து ஒரு முக்கியமான பங்காகத்தான் நான் பார்க்குறேன்